பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் வெளியில் செல்ல வேண்டிய வேலை வேலை அப்படின்னு இருந்துச்சின்னா நான் செடிங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இம்ப்பார்டன்ட் கொடுத்து அதுக்கான சேஃப்ட்டியெல்லாம் பண்ணிட்டு தான் போயிட்டு நம்ம எப்படி எப்படி இருக்குமோ வரதுக்கு எத்தன நாள் இருக்கோ இதுமாதிரி அன் பிளான்டட் திடீர்னு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷனா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செடிங்களுக்கு நான் என்னென்ன பண்ணனும் என்ற வேலையெல்லாம் பண்ணிடுவேன் கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்குத் தே தேவையான உரம்லாம் போட்டு நான் பார்த்தீங்கன்னா டேங்க் சொட்டு நீர் பாசனம் மாதிரி நான் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வைச்சிருக்கேன் அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் எப்பவுமே செடி காயாத அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கிற அளவுக்கு எப்பவுமே அதில் தண்ணீர் ட்ராப் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் நான் ஊரில் இருந்து வீட்டில் இருந்தேன்னா அதை நான் பார்த்துட்டு நான் எப்படி இருக்குனு ரெடி பண்ணிப்பேன் தண்ணீர் எந் எந்ததெந்த செடிக்குப் போய்ருக்கு அப்படின்னு நான் பார்த்துப்பேன் இன்கேஸ் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கை எப்போவுமே ஃபுல் பண்ணி வைச்சிடுவேன் அது ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக இறங்கி எல்லா செடிக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிடும் எப்பைமே ஈரப்பதத்தோ ஈரப்பதத்தோட தான் இருக்கும் செடி காயாது நம்ம எப்போ இது பண்ணாலும் அது ஈரமாகதான் இருக்கும் இதுமாதிரி நான் செட் பண்ணி வைச்சிட்டு தான் போவேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போகிறேன் இப்போது நான் போகிறேன்னா வீட்டில் அம்மா தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அதை பார்த்துக்க சொல்வேன் சப்போஸ் எல்லோருமே ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனாலேயே நானே முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே ப்ரீ முன்னாடியே ரெடி பண்ணி வைச்சிட்டு அதான் சொல்லியிருக்கேன்ல டேங்க் ஃபில் பண்ணி தண்ணீர் பாய்ச்சுற அளவுக்கு பண்ணிட்டுதான் போவேன் ஏன்னா செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார்டன் கிளீன் பண்ணி அது பசுமையாக மார்னிங் அதை எழுந்திரிச்சிட்டு போய் நம்ம அந்த கார்டன் பாக்கக்குள்ளே ஒரு ஃபிரஷ்னஸ் நம்மளுக்கு ஒரு நல்லா பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நான் அந்த செடிங்க அந்த கார்டன் மூலியமாக நிறைய நான் ஏ வீட்லேருந்தே வாங்கிக்கிறேன் ஆர்கானிக்ஸ் தான் நான் பெற்றேன் பார்த்தீங்கன்னா தக்காளி வெண்டக்காய் கத்தரிக்காய் இதுமாதிரி விஷயம் எல்லாம் பச்சை மிளகா இதெல்லாம் நான் செடி என் தோட்டத்துலேருந்து தான் பறித்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் இது மாதிரி வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னாலே நான் டேங்க் ஃபில் பண்ணி அந்த சொட்டு நீர் பாசனம் மூலியமாக தான் ஸ்ப்ரெட் தண்ணியெல்லாம் எல்லா செடிகளுக்கும் நான் செட் பண்ணுவேன்